நான் எனக்கு வர சாயங்காலம் நேரமெல்லாம் வேலை அதிகமாக இருக்கிறதுனாலைங்க ஆர்டர் பண்ணி நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன் அது ஆப்க்குள்ள போனேன் ஒரு மைக் இருந்தது டச் பண்ணேன் அஞ்சு ஐட்டம் இருந்தது அஞ்சு ஐட்டத்தில் காளானு காளான் பிரியாணியும் சில்லியும் ஆர்டர் பண்ணேங்க அதில் பத்து பர்சன்ட்டு தள்ளுபடின்னு சொன்னாங்க சரின்னு ஆர்டர் பண்ணிட்டேங்கோ